நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து எம்சிஏ முடிச்சுருக்கேன் எம்சிஏ முடிச்சுட்டு முடித்த உடனே ஐடியில் ஜாயின் பண்ணிணேன் ஐடியில் இருந்துக்கிட்டே எம்எஸ்சி ஐடி அதை கரஸ்சில் போட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணி முடிச்சுட்டேன் அப்போ வந்து எங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்னால் டாஸ்க்கு இருக்கும் அந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அது கொஞ்சம் மைண்டு கஷ்டமான ப்ரஷரான வேலைதான் இருந்தாலும் நாங்கள் டாஸ்கை முடிக்கணுகிறதுக்கு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுவோம் அது மாதிரி எங்கள் டீம் டீமாக இருக்கும் ஒரு டீமுக்கு ஒரு டீம் மேக்ஸிமம் எடுத்தால் ஒரு எண்பது பேர் தொண்ணூறு பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் நிறையா ஒருத்தங் சில பேர் வந்து எப்படி சொல்வது பாசிட்டிவாக இருப்பாங்க சில பேர் நெகடிவ் சின்ன விஷயத்துக்கே ரொம்ப இது பண்ணுவாங்க ப்ரஷ்சராக பேசுவாங்க ரொம்ப இதா பண்ணுவாங்க நான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்க நிம்மதியாக இருந்தாலே சில பேருக்கு பிடிக்காது அது மேக்ஸிமம் எல்லாேருக்குமே பிடிக்காதுதான் அப்போ என்ன பண்ணுவாங்கனால் ஏதாச்சும் நம்மளை நெகட்டிவாக நம்மளை தூண்டிவிடுற மாதிரி பண்ணுவாங்க பேசுவாங்க அப்போ நம்ம என்ன ப அப்போ நாங்கள் என்ன செய்யா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோனால் நாங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருப்போம் நான் வந்து என்னோட ஹேபிட்டு எப்படி இருக்குனால் நான் மேக்ஸிமம் சைலண்டாக இருப்பேன் தேவையில்லாம யார்டேயும் வச்சுக்க மாட்டேன் தேவையில்லாம யார்டேயும் பழக மாட்டேன் தேவை தேவையில்லாம பழக மாட்டேன் தேவைக்குக்காக அப்படி சொல்லலை ஏன்னால் எல்லாேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவுங்கவங்க ஆயிரம் நம்ம அஞ்சு விரல எடுத்துக்கிட்டால் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது அது மாதிரிதான் அவுங்கவங்க ஒரு மெண்டாலிட்டியில் இருப்பாங்க எனக்கு யார் செட்டாகும்னு எனக்கு என் மைண்டுக்கு தெரியும் அவங்ககூடதான் பழக்க வழக்கம் வச்சுப்பேன் பேசுவேன் பழகுவேன் கொள்ளுவேன் இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்கனால் நான் அதில் ரெண்டு பேர் ஒருத்தங்கள்கிட்ட மேக்ஸிமம் டீப்பாக இருப்பேன் அதுவும் நல்ல பையனாக இருந்தால் டீப்பாக இருப்பேன் அதனாலேயே அது ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன் என் டீமில் நான் அதிகமாகவும் பேச மாட்டேன் அமைதியாக லேர்ன் பண்ணுவேன் ஏன்னால் நம்ம எதிரியோட பலமே அவங்களோட பேச்சுதான் சொல்வாங்க ஒரு மனுஷ ஒரு மனுஷனோட முட்டாள்தான் அதிகமாக பேசுவான் தேவையில்லாம பேசுவான் ஆனால் சாதிக்கிறவங்க வந்து அமைதியாகதான் இருப்பாங்க இது எல்லாேருக்கும் தெரியும்